என் பெயரு வந்து சந்தியா எங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா தங்கச்சி நான் நாலு பேர் இருக்கோம் அப்பா பெயரு ரமேஷ்குமார் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு அம்மா பெயரு புவனேஸ்வரி அம்மா டைலரா இருக்காங்க தங்கச்சி வந்து படிச்சிட்டுருக்கா தங்கச்சி பெயரு வந்துட்டு சந்திரபிரபா அப்பா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவரு வந்துட்டு ரொம்ப குடும்பத்தை நல்லா பார்த்துக்குறாரு ரொம்ப பாசமாக அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க ரொம்ப சந்தோசமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அப்பா எங்களுக்கு நிறையா வந்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும்னு அம்மாவும் அப்படிதான் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு க ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க நான் ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்கும் படிச்சேன் நான் படிச்சப்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சோம் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ரீடிங் காம்ப்படீஷன் அதுலெலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிணேன் அதுல வந்துட்டு சும்மா ஆறுதலுக்காக ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் டென்த்து வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னே நான் வாங்குனேன் அதுக்கப்புறம் லெவல்த்து டுவெல்த்து படிச்சோம் அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அப்படின்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு அங்கேருந்து எயித்தில் வந்துட்டு ஒரு எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிணேன் அதுக்காக வந்துட்டு ஊரில் இருக்கிற தலைவர்களெல்லாம் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்கள் அப்புறம் டுவெல்த்துலயும் ஒரு எக்ஸாம் எழுதுனேன் அதுலேயும் பாஸ் பண்ணிணேன் அப்புறம் வந்துட்டு இப்போ காலேஜ் போய் ஜாயின் பண்ணிருக்கோம் அதில் நானு பாரதிதாசன் காலேஜியில் படிக்கிறேன் அங்கே வந்துட்டு ரொம்ப நல்ல நல்லாருக்குது காலேஜும் நல்லாருக்குது ஃப்ரெண்ட்ஸும் நல்லா பேசுகிறாங்க ஸ்டாஃப்ஸும் நல்லாருக்காங்க ரொம்ப காலேஜ் லைஃப்னா அப்படி தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படிதான் கிடைக்கணும் ரொம்ப சந்தோசமாக இருக்குது